பெண்கள் இந்த காலத்தில் டெய்லி சந்திக்கக்கூடிய சவால் என்னென்னால் குடும்பம் எப்படி நடத்துகிறது அதில் குடும்பத்தில் இருக்க கூடிய கணவன்லேருந்து மற்றவங்கலாம் அவங்களுக்கு ஒத்துழைக்கிறாங்களா ஸோ அதுதான் பெரிய சவால் கொழந்தைங்க எல்லாமே வந்து நல்ல முறையில் ஒத்துழைலைக்கிறாங்களா அப்படிங்குறதுதான் பெரிய சவாலாக இருக்குது அப்புறம் இன்றைக்கு வந்து இந்திய சமுதாயத்தில் பெண்களோடய பங்கு நாட்டில் வந்து அரசாங்கம் கொடுத்துருக்க சலுகை எல்லாமே பார்க்கும்போது ஐம்பது விழுக்காடு பெண்கள் எல்லா தொழில்யும் இன்றைக்கு வந்திருக்காங்க அது நிச்சயமாக ஒரு நல்ல வளர்ச்சி வளர்ச்சினு சொல்லலாம் இந்தியாவில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குனால் நிச்சியமாக இருக்குது அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது இன்றைக்கு வந்து நிறைய தொழில்நுட்ப இதனால வந்து பெண்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கலாம் எந்த பிரச்சினயினாலும் உடனே வந்து உதவுகிறதுக்கு வந்து காவல்துறை மற்றது எல்லாம் இருக்குது கல்விலேயும் வேலை வாய்ப்பில் இன்றைக்கு கல்வியில் வந்து நிச்சயமாக ஆண்களை விட பெண்கள் தான் நல்லா இருக்காங்க வேலை வாய்ப்பு அப்படிதான் நல்ல முறையாக படிக்கிறாங்க நல்லா வேலைக்கு போகிறாங்க எல்லா வேலையிலேயும் சைன் பண்ணுறாங்க இதுவே வந்து ஏரோனெட்டிகளெலாம் படிச்சுட்டு ஃபிளைட்டு ஓட்டுகிற அளவுக்கு பெண்கள் வளர்ந்துருக்காங்க நன்றி